பிராந்திய மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெற கூடிய போட்டோக்ராஃபியில் நான் இது வரைக்கும் பங்கு பெற்றதில்லை ஆனால் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்ததிலேருந்து பங்கு பெற்றுக்கிடணுன்னு ஆசையாக இருக்குது ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு போட்டோக்ராஃபருக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அவர் மூலமாக நல்லா ட்ரைன் அப் ஆகி அந்த காம்படிசனில் கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது